கைவினை பொருட்களெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதான் பிரச்சனை இல்லை நாங்கள் ஒயர் பை எல்லாம் பின்னுவோம் ஒயர் பண்ணியெல்லாம் ஒயர் பை எல்லாம் பின்னி நாங்கள் சேல்ஸ் பண்ணிருப்போம் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது இந்த பேப்பரெலாம் ஆட்டி பேப்பர் கூடை எல்லாம் பண்ணிருக்கிறோம் கிளாஸ் இந்த மாதிரி தட்டு கப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் எங்கள் பசங்களுக்கெலாம் ப்ராஜெக்ட்கெலாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறையா ஆனால் அதை மாதிரி பண்ணிருக்கிறோம் அது மாதிரி பொங்கல் வாழ்த்து இந்த வாழ்த்து அட்டைகள்லாம் இதெல்லாம் நாங்கள் ஃபிரெண்டுகளாக ஆளுக்கு ஆளு அனுப்பிருக்கிறோம் சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிருக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சுருக்குறோம் இப்போ கைவினை பொருட்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மண்ணில் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு களிமண் எடுத்துகிட்டு வந்து அடுப்பு சட்டி குண்டா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு எல்லாம் விளையாண்டுருக்கிறோம் சின்ன பொண்ணுகளாக இருக்கும் போது நல்ல ஜாலியாக இருக்கும் நல்லா பண்ணிருக்கிறோம் இப்போ எங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ராஜெக்டுக்கு இப்படி இப்படி பண்ணுங்கனு நாங்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் அவங்களும் செஞ்சுருக்குறாங்க ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போவாங்க அதெல்லாம் நல்லா இது பண்ணிருக்கோம் அதில் எல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி இந்த மாதிரி செய்றதுக்கெலாம் எங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் வீட்டு வேலை செஞ்சுட்டு இதுவும் பசங்களுக்கு சொல்லியும் கொடுப்போம் எல்லாம் பண்ணிருக்கிறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போவும் ஒயர் பை எல்லாம் பின்னிகிட்டு தான் இருக்கிறோம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு டைம் பாஸ் மாதிரி இருக்குது எங்களுக்கு அது ஒரு ஒர்க்கான மாதிரியும் இருக்கும் அது எங்களுக்கு ரொம்ப அந்த வேலை பிடிக்கும் அதனால் இப்போவும் நாங்கள் ஒயர் பை எல்லாம் பின்னிகிட்டு தான் இருக்கிறோம்